நம்ம தமிழ்நாட்டில் வந்து புது படங்கள் வெளியாகும்போது முதல்ல ரோஹிணி சினிமாஸ் சத்தியம் சினிமாஸ் ஸ்ரீ சக்தி சினிமாஸ் எஸ் டூ சினிமாஸ் பிவிஆர் சினிமாஸ் ஏஜிஎஸ் சினிமாஸ் போன்ற தேட்ருகளில் தான் முதல்ல க காட்சி வெளிப்படுத்துவாங்க இங்கே வந்து ஸ்பெஷல் ஷோஸ்யெலாம் இது எ மார்னிங் ஈவினிங் ரெண்டு இது நடக்கும் ஒரு நாளைக்கு வந்து நாலு ஷோவை

இது வந்து படம் ரிலீஸான புதுசில் வந்து டிக்கெட் வந்து இரநூறு ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஒன் வீக் டூ வீக்குக்கு அப்புறம் நூறு ரூபா ஐம்பது ரூபா அப்படின்ற மாட்டுக்காக வந்துடும் டிக்கெட் விலை வந்து நாட்கள் குறைய ஆக ஆக விலை வந்து கம்மியாகிட்டே போகும் அதில் உள்ள வசதிகள்னு பார்த்தோம்னா கேன்டீன் ரெஸ்ட் ரூம் இது புஷ் பேக் சீட்டு அந்த மாதிரி இதெலாம் இருக்கும் அப்புறம் சௌண்ட் சிஸ்டமெலாம் ஒவ்வொரு தேட்டருக்கும் ஒரு மாதிரி நல்லா எஃபெக்டிவ்வாக இருக்கும்